ஹலோ சார் சார் ஐயம் தினேஷ் சார் காரு ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு இது மாதிரி கேட்கலான்னு சொல்லி ஃபோன் பண்ணேன் சார் என்ன மாதிரி மாடல் கார்லாம் இருக்குது சார் எந்த மாதிரி மாடல்னா இந்த கீர் மாரி இருக்கும்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் அந்த மாதிரி ஒரு ஒரு சிங்கிள் கீர் மட்டும் ஆ ஆட்டோமேட்டிக்கா ஆ அந்த மாதிரி சார் அது ஒரு ஃப அஞ்சு பேர் போகிற மாதிரி சார் ஆ ஓகே சார் ஓ ஓகே சார் அப்போ அப்போ சார்ஜ் போட்டுக்குற மாதிரின்னா அது சப்போஸ் போற வழில அது நின்றுச்சின்னால் அப்போ சார்ஜ் ப்ளக்குக்கு அது ப்ளக் பாய்ண்ட்லாம் இருக்குமா சார் ஆ அப்படியா சார் அது எவ்வளோ கிலோ மீட்டர் வரைக்கும் போகும் சார் அது சார்ஜு போட்டிருந்தா அது வோல்டேஜ் அவ்வளோக்கா இழுக்குங்களா இல்லை கரண்டுக்கு அதுக்கு சார் பில்லுக்கு அப்படிங்களா சார் கலரு அவைலபிளாக இருக்குதுங்களா நிறையா கலர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி பார்க்கற மாதிரி இல்லல்ல ஒய்ஃபு ஒய்ஃப் சொல்கிறது தான் சார் அது பிரச்சனை இல்லை அது அங்கே பார்த்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இப்போ ரேட்லாம் என்ன ரேட்ல சார் இருக்கும் ஆ ஓகே சார் டென் லேக்கு ஓகே தான் சார் அது பிரச்சனை இல்லை அதே மாதிரி வேற மாடல்ல எதாது கார் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை சார் அப்படிங்களா சார் அது எயிட் லேக்ஸ்ல வருங்களா இல் எயிட் லேக்கு கொஞ்சம் மேலே இருக்குமா சார் டென் லேக்கு ஓகேன்னா ஓகே

ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் ஒரு நாள் கன்ஃபார்மாக வரேன் சார் ஃபேமிலியோட வரேன் சார் ஆ அப்போ ஓகே